விளையாட்டு என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் அது வந்துட்டு ஏன் என்றால் அவனுடைய உடல் பயிற்சி உடற்பயிற்சி என்பது விளையாட்டு மூலம் பலவகையில் நம்மளுக்கு முன்னேறும் அதைப்போல் விளையாடும்போது நம்ம வந்துட்டு பல வகையான விஷயங்களை இந்த விளையாட்டில் செய்வோம் அந்த பல வகையான விஷயங்கள நம்ம இந்த விளையாட்டில் செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்ல இம்ப்ரூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த கேமில் வந்துட்டு அந்த இம்ப்ரூமெண்ட்ஸ் இருக்கும் போது நம்மளுக்கு நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கும் அது நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த நம்ம உடலில் இருக்கிற தசை இந்த மாதிரி அமைப்புகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால இந்த விளையாட்டு என்பது வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அத்தியாவசிமான ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் ஆனால் இப்பொழுது அந்த விளையாட்டு வந்துட்டு பல வகையான வீரர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக அமைகிறது அதுவந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கே தேவைப்படும்போது அவங்கள் வேயா விளையாடி சம்பாதிக்க முடியும் விளையாட்டு வீரர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் திறமையாக இருக்கிறார்களோ அல்லது பெரிய பெரிய காம்பெடிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்கள் வந்துட்டு நல்ல சம்பாதிக்கிறகும் சம்பாதிக்கிறகும் முடியும் ஆனாலும் இந்த சமயத்தில் வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் என்பார்கள் வந்துட்டு விளையாண்டு மொத்த மக்களையும் மகிழ்விக்கும் பொழுது விளையாட்டவர்கள் திறமையை காட்டும்போது விளையாட்டு வீரர்களுக்கு பலவகையான காயங்கள் அந்த விளையாட்டில் வந்துட்டு ஏற்படுகிறதுக்கு பலவகையான வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகளும் இருக்கிறது பலநேரங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு காயம் அடையவும் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த காயங்கள் எல்லாமே அடையருது வந்துட்டு ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு நாம் சொல்லுவோம் அது சகஜம்தானே விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு காயங்கள் வந்துட்டு வீரம் தானே வீரக்காயங்கள் எல்லாம் சாதாரணம் தானே சொல்லுவோம் ஆனாலும் அந்த காயங்களாலும் சில ப்ராப்ளம்ங்கள் வரது ஏற்படும் அதனால இந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமே ஃபஸ்ட் எய்ட் என்பது வந்துட்டு எப்பொழுதுமே கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் என்னென்னா விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஸ்கினில் வந்துட்டு வர சின்ன சின்ன காயங்கள் இந்த மாதிரி காயங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே மெடிசன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப ரொம்ப வந்துட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த மெடிசன் வந்துட்டு எப்பயுமே இருந்தால் விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு அவங்களுடைய கம்ப்ளீட் எஃபோட்டோடையே வந்துட்டு எப்பயுமே அவங்க வந்துட்டு நல்லா இம்ப்ரூமெண்ட் வந்துட்டு காமிக்க முடியும் ஸோ விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு நல்லா தெம்பாக இருந்து அவர்களுடைய விளையாட்டில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நல்லா வந்துட்டு பண்ணணுன்னால் அவர்களுக்கு வந்துட்டு அனைத்து வகையான அத்தியாவசியங்களுமே தேவைப்படும் அது எல்லாமே கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு விளையாட்டு வீரன் ஒரு விளையாட்டு வீரன் வந்துட்டு அவனுடைய வாழ்வில் வந்துட்டு அவன் விளையாட்டில் வந்துட்டு நன்றாக போராடி ஜெயிப்பதற்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்